ஹலோ ஹலோ ஆ வணக்கம் மேடம் மேடம் உங்கள் பிரசன்னா ஸ்டோரில் வந்துவிட்டு எதா ரைஸ் இருக்கா மேம் இருக்கா எனக்கு டிஃப்ரண்ட்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வேணும் ஆமாம் மேம் இல்லை இல்லை மேடம் வீட்டு யூஸேஜுக்குதான் வேணும் ஆனால் எனக்கு வந்து எப்படின்னா உரம் போடாம இருக்கும்ல அந்த கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி அந்த மாதிரி அரிசி மா மாப்பிள்ள சம்பா

ஆமாம் மேடம் இது மாதிரி வெரைட்டி ரைஸ்தான் வேணும் எனக்கு இப்போ ப கவுனி அரிசியில மட்டும் ஒரு இருபது கே இருபது கிலோ வேணும் ஆமாம் அது இருபது கிலோவும் பரவாயில்ல பரவாயில்ல மேடம் எனக்கு என்ன அது குவாலிட்டியாக இருக்கும்ல அந்த நல்லா இருக்கும்ல அது ம் ம் ஓகே ஓகே மேடம் நீங்கள் அதையே எனக்கு அனுப்ச்சிவிடுங்க வாட்ஸப்பில் வேணா அதை அனுப்பிச்சிவுடுங்க இப்போ நீங்கள் டெலிவரி வந்துவிட்டு இப்போ டெலிவரி பண்ணிவிடுவிங்களா மேடம் ஏன்னா நம்ப உங்கள் ஸ்டோர்யிலேந்து ஓகே ஓகே ம் ம் ம் சரி ஓகே மூங்கில் அரிசி மூங்கில் அரிசி இருக்கா மூங்கில் அரிசி இருக்கா மேம் ஓகே ஓகே எனக்கு வந்து மாப்பிள்ள சம்பாவில வந்து ஒரு அஞ்சு கிலோவும் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இது கவுனி அரிசி இருபது கிலோ மூங்கில் அரிசி ஒரு மூணு கிலோ கொடுங்க இல்லைங்களா சரி வேணா அதுவும் வேணா சாம்பிள்க்கு ஒரு ரெண்டு கிலோ கொடுங்க மேடம் ம் ம் ம் கொடுங்க கவுனி அரிசி ரெண்டு கிலோ மேம் இது மட்டும் நீங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸப்பில் சென்ட் பண்ணிவிட்றேங்க மேடம் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அதை நான் உங்களுக்கு ஜிபேவில அனுப்ச்சிவிட்டுறேன் மேம்

ஆ சரி ஓகே ஓகே மேம் சரி ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் அனுப்ச்சிவிடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ம்